நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஜன்னல் வைச்ச வீடு அது வந்துவிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துவிட்டு வேல் சூரியா நடித்த படம் டபுள் ஆக்டிங் மூவியில் வந்துவிட்டு அந்த வீடை காண்ம்ச்சிருப்பாங்க வடிவேல் ஆக்டிங் அந்த மாரிலாம் நிறையா பேர் வந்து எடுத்த வீடு இப்போது வந்துட்டு இது சுற்றுலாத்தலம் அந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போது ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கனா அவங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பீக் பிளேஸாக இருக்கு அது அது அதில் என்ன பெரிய விஷயம் அப்டின்னு கேட்டிங்கன்னா வந்துவிட்டு ஒவ்வொரு அந்த வீடு சுற்றி ஜென்னல் சைடு எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் ஜன்னல்ருக்கும் அதனால ஆயிரம் ஜன்னல் ஆயிரம் ஜன்னல் வீடு அப்டின்னு சொல்வாங்க அந்த வீட்டை பற்றி அந்த வீட்டு அந்த வீட்டில் வந்துவிட்டு அந்த காலத்தில் ராஜா மந்திரி வாழ்ந்த வீடு அப்டின்னு சொல்வாங்க இதே வந்து கான்டிவாத்தாண்டில் ராஜா வாழ்ந்த வீடுனு ஒன்று இருக்கும் இது வந்துவிட்டு இங்க வந்துவிட்டு கோட்டையூரில் வந்துவிட்டு மந்திரி வீடு ராணி வீடு அப்படின்னு அதை சொல்வாங்க அந்த படத்தில் வந்த ஃபேமஸ் சாங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டு அந்த படத்தில் வந்துவிட்டு ஃபேமஸ் ஹிட் கொடுத்த சாங் அந்த எடத்து பிளேஸுக்கே வந்துவிட்டு ஹிட்டானது பிளேஸ் அப்டின்றது சொல்லலாம்